இந்தியாவில் க சில பத்து ஆண்டுகளாக நிறையா வேலைவாப்பு வேலைவாய்ப்பெலாம் வந்திருக்குங்க யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் வருதுங்க இளைஞர்கள் வந்து அதை ஃபுல் டைமாகவும் செய்கிறாங்க பார்ட் டைமாகவும் செய்கிறாங்கங்க அதுலெலாம் நிறையா பார்ப்பேனுங்க அதில் நல்ல விஷயங்கள் நிறையா வருதுங்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்குவேங்க யூடியூப்பில் வந்து நான் இந்த மருத்துவம் அதை எடுப்பேனுங்க மருத்துவம் பார்ப்பேனுங்க அந்த சின்ன சின்ன மருத்துவம் சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் அதெல்லாமே பார்ப்பேனுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இதுங்க அப்புறம் வந்து வெளியில் சுற்றுலாவெல்லாம் போனோம்னா வந்து இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்க அந்த எங்கே போகிறாங்களோ அந்த லொகேசனில் பார்த்துங்க அங்கே இருக்கிற கோயில்கள் அங்கே இருக்கிற புண்ணிய ஸ்தலம் அங்கே இருக்கிற வழிபாடுகள் வழிமுறைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கிறாங்கங்க எடுத்து நமக்கு அப்பப்போதிக்கி வந்து நமக்கு வந்துடுங்க இது வந்து எனக்கு மிகப்பெரிய மாற்றம் தானுங்க இப்போ இந்த பத்து வருஷத்துக்குள்ள வந்த மாற்றங்கள் தானுங்க இது எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்புறம் வந்துங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னுமே நல்லா முன்னேறணும் இப்போவே நல்லா முன்னேற்றம் தானுங்க இருந்தாலுமே இதை விட நல்லா முன்னேறணும் தான் நினைக்கிறாங்கங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள் இன்னும் மேலே மேலே நல்லா முன்னேறிகிட்டு இருக்கணுங்க விஞ்ஞான வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக தான் இருக்குதுங்க இப்போ இருந் ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் விஞ்ஞான வளர்ச்சி நல்லாவே முன்னேறிருக்குதுங்க யூடியூபு நிறை நிறையா பேர் இது பண்ணுறாங்கங்க அதில் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க கெட்ட விஷயங்களும் இருக்குதுங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறனால நான் எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க அது வந்து நான் நிறையாவே இது பண்ணுறங்க சமையல் குறிப்புகள் பார்ப்பேனுங்க ஆன்மீகத்தை பற்றி பார்ப்பேனுங்க அப்புறம் நம்ம வெளியில் போனம்னால் அந்த வீடியோ அந்த எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்தினுடைய அந்த வரலாறுங்க அந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா ஒரு கோயிலில் இருக்கிற அந்த சாமி அந்த சாமி உடைய தல வரலாறுங்க அங்கே இருக்கிற உணவு வகைகள் அங்கே இருக்கிற என்னங்க அதனுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்குறோம் கேட்டு வீடியோவாகவும் எடுத்துக்கிறேங்க எடுத்து நமக்கு பிரயோஜனமாக இருக்குதுங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியுதுன்னு வைச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் நிறைய தெரிஞ்சுக்க முடியுதுங்க அப்புறம் வேறு வேறு இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அதுதானுங்க இதுவே நல்ல வளர்ச்சிங்க இதைவிடவே இன்னும் வளரணும்னு தான் நினைக்கிறாங்க இளைஞரோடய இளைஞர்களுடைய வளர்ச்சி வந்து இன்னுமே நல்லா இருக்குதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் இப்போ இருக்கிற அறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து நிறைய நிறைய நிறைய மாற்றங்களுங்க நூறு பர்சண்ட் இல்லைங்க ஆயிரம் பர்சண்ட் மா மாற்றங்கள் வந்திருக்குதுங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இன்னுமே நிறையா மாற்றம் வரணும்னு தாங்க நாங்கள் நினைக்கிறோங்க அவங்க வாழ்க்கையில நிறையா மாற்றங்கள் வரணுங்க நிறைய தேடிக்கிட்டே இருக்கிறாங்கங்க நிறையா புதுசு புதுசாக தேடுறாங்க அவ்வளோ அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்குங்க இது வந்து நல்லா இருக்குதுங்க இது போக போக வளரும் போது இன்னுமே நல்லா இருக்குதுங்க இனி வர்ற அந்த அடுத்தக்கட்ட இதுகள் ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளவு தானுங்க எனக்கு இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யூடியூபு இந்த கண்டன்டு கிரியேட்டர்னு சொல்லி அந்த இதுக்குங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க